சித்திரை ஐப்பசியில் வந்துட்டு நெல்லெலாம் நட மாட்டாங்க இங்கெலாம் வந்துட்டு வெயில் அதிகமாக இருக்கும் இல்லைனா மழை அதிகமாக் இருக்கும் அந்த டைமில் வந்துட்டு நட்டோம்னால் வெயில் அதிகமாக இருக்கும் போது செடியெலாம் கருகி போயிடும் அது நல்லது இல்லை இன்னோன்று மழை பெய்யும் போது அதிகமாக பெய்யும் போதும் நடக்கூடாது ஏனால் வந்துட்டு அதிகமாக தண்ணி தேங்கி செடி அழுகி போயிரும் அதனாலே வந்துட்டு அது நஷ்டமாயிடும் அதனாலே வந்துட்டு அந்த மாதத்துல யாரும் நட மாட்டாங்க அதேமாதிரி ஆடியில் வந்துட்டு கரும்பு வாழை மரம் இந்தமாதிரி இதெல்லாம் வந்துட்டு நட மாட்டாங்க இதெல்லாம் நட்டால் வந்துட்டு காற்று அதிகமாக இருக்கும் அதனாலே மரம் செடியெலாம் வந்துட்டு கவுந்துடும் அதனால் நட மாட்டாங்க